இப்போ வருங்கால சந்ததியினருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னால் விவசாயம் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு ஒன்றா இருக்குது இதை வந்து சின்ன பிள்ளைலேர்ந்து சின்னப் பசங்களுக்கு நல்லாவே சொல்லி வளர்க்கணும் இப்போது வந்து கடையில் வாங்கி சாப்பிடுறோம் அதில் வந்துட்டு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் இதுவே நம்ம நிலத்துல உழுது நெல் அறுவடைப் பண்ணி பழமோ காய்கறியோ இது நம்மளே தயாரிக்கிற ஒரு இதாக இருந்தால் அதை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுக்கும் இதனால் விவசாயம் பண்ணி நம்ம சமைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஒன்று வெளியில போய் சாப்பிடுறோம் அப்படின்னா அங்கே வந்து அசுத்தமான தண்ணி அசுத்தமான பொருட்கள் இதெல்லாம் வச்சுத்தான் தயாரிக்கிறாங்க சாப்பாடே அதனாலே விவசாயங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று நிலம் இருந்தால் தாம் நம்ம அடுத்த சந்ததி வராங்கள்லை அவங்களுக்கும் இந்த உலகம் அழியாம இருக்கும் அதுவரையும் அதனாலே விவசாயங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயங்கிறது கொஞ்சம்கூட இல்லாமல் போயிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அதனாலே எந்த சந்ததி எந்த சந்ததியாக இருந்தாலும் விவசாயங்கிறது ரொம்பவே முக்கியம் அதனால விவசாயத்தை மறந்துடாமல் கடைசி வரைக்கும் இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் விவசாயம் இருந்தால் தாம் மா ஊரில் இருக்கிற எல்லோருக்கும் வேலையும் இருக்கும் அப்போ காசு கிடைக்கும் அதை வச்சு நம்ம வீட்டு ஜாமானெலாம் வாங்கலாம் அதனால் விவசாயங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் விளையிற பழங்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் அதில் உள்ள விளைச்சலை நம்ம வந்து சாப்பிட்டோன்னா நம்ம ஆரோ ஆரோக்கியமாகவும் இருப்போம் இந்த உலகத்துல வந்து மக்கள் தொகை அதிக அதிகமாகவும் இருக்கும்